ஹலோ வணக்கம் மேம் விஷ்வல் ஸ்டூடியோவா ஓகே மேம் என்னோடய நேம் வந்து ரீனா நான் கொல்லுமாங்குடிலேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து மேரேஜ் மேம் ஸோ எனக்கு ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் எடுக்கணும் நெக்ஸ்ட் வீக்கில் மேம் அப்படிங்களா இல்லை மேம் நான் என்னோடய என்னோடய ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணிணாங்க சரி இவங்க சூப்பராக எடுக்கிறாங்க இவங்க கடையில எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருக்குது ஃபோட்டோ ஷூட்டெலாம் நல்லாயிருக்குன்னாங்க நீங் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌன்ட் கூட வாங்கிகொங்க மேம் நெக்ஸ்ட் வீக் வென்னஸ்டேயில் வருது மேம் மொதல் நாள் என்கேஜ்மென்ட் ஃபங்ஷன் அப்புறம் மார்னிங் மேரேஜ் மேம் ஈவ்னிங் வந்து ரிசப்ஷன்னு ஓகே மேம் எவ்வளோ மேம் அமௌன்டெலாம் வந்து எப்படி ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவீங்களா இல்லை எங்களுக்கு கரிஷ்மா அது மாதிரி ஓகேவா ஆமாம் மேம் ப்ரீ வெட்டிங் எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வீடியோ ஷூட்டும் இருக்கணும் அது மாதிரி போஸ்ட்டு அதுக்கும் எல்லாமே வேணும் போஸ்ட் வெட்டிங்கு ஓகே ஓகே மேம் டூ டேஸ்ஸா அதாவது மேரேஜுக்கு முன்னாடி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியா மேம் ஓகே ஓகே மேம் நீங்கள் அமௌன்டு எப்படி மேம் நீங்கள் கொடுக்கும் போது கையில் பே பண்ணணுமா இல்லை கூகிள்பே அது மாதிரி எதாவது அப்படி பே பண்ணணுமா உங்களுக்கு ஓகே மேம் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கன்னா அவங்க வந்து அது மாதிரி ஃப்ரேம் மாதிரி கேட்பாங்க மேம் ஃப்ரேம் வந்து பண்ணுறதுக்கு அதுக்கு தனி அமௌன்டு கேட்பிங்களா இல்லை இந்த ஃபோட்டோ ஷூட்டோடயே வந்து அமௌன்ட்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்குமா ஓகே மேம் ஒன் லேக் ஃபிஃப்டி தெளசனா ஓகே ஓகே மேம் இப்போது வந்து இப்போ என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜில் வந்து இது மாதிரி எப்படின்னா ட்ராயிங் மாதிரி இருந்துச்சு மேம் அந்த ஃபோட்டோ ஷூட்டே வந்து டிராயிங் மாதிரி இருந்துச்சு சரி மேம் கரிஷ்மா மாதிரியும் வேணும் இந்த பென்சில் ஆர்ட் மாதிரியும் வேணும் மேம் எனக்கு எல்லாமே சேர்த்து ஃபிக்ஸ்டாக அது ஒன் லேக் ஃபிஃப்டி தெளசன் தானே மேம் ஓகே மேம் ஓகே அடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ரோகிராம்ஸ் இருக்குது நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் பெட்ரா பண்ணி கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆப்பர்சுனிட்டிஸெலாம் உங்களுக்கு நாங்கள் தரோம் மேம் ஓகே மேம் உங்களுக்கு மேரேஜிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நான் எப்படின்னு டேட் பார்த்துட்டு சொல்கிறோம் மேம் டைம்மிங் மட்டும் பார்த்துங்க கரெக்ட் டைம்க்கு வந்துடுங்க ஏன்னால் எங்களை வெயிட் பண்ணுற நாங்கள் பெண்ணு மாப்ளை வெயிட் பண்ணுற அளவுக்கு வச்சுக்காதிங்க ஓகே மேம் தேங்க்யூ மேம்